நான் பிறந்தது பிறந்து வளர்ந்தது பற்றி நான் பேசப் போகிறேன் நான் ஊரில் அம்மா அப்பா இல்லாதனால் என்னை பாட்டி வீட்டில்தான் வளர்ந்தேன் பாட்டி வீட்டில் வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து ஸ்க் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க ஹாஸ்டலில் சேர்த்து விட்ருந்தாங்க ஹாஸ்டலில் சேர்த்து விட்டோன்னே அங்கே படிச்சுட்ருந்தேன் எட்டாவது வரைக்கும் படிச்சுட்ருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ச சரியாக படிப்பு வரலன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை ஹாஸ்பிடலில் அதுக்கப்புறம் படிப்பு ஏ வரலன்னு சொல்லிட்டு வேறு இடம் ஹாஸ்டலில் செ செ வேலைக்கு என்னை கூப்பிட்டுன்னு வந்துட்டாங்க வேலையில் வந்து ஜாயின்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வேலையில் ஜாய்ன் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனவுன்னே கொஞ்ச நாள் கழித்து பையன் பிறந்தான் பையன் பிறந்து அதுக்கப்புறம் பையன் பிறந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் ஸ்கூலில் படிக்க வைச்சு ஸ்கூலில் படிக்க வைச்சுருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கை படிச்சுட்டுருக்கும்போது எனக்கு கை அடிப்பட்டிருச்சு எனக்கு கை அடிப்பட்டு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிடலில் போய் ஒரு மூணு மாதம் பெட் ரெஸ்ட்டு எடுக்க வேண்டியதாகிருச்சு அதுக்கப்புறம் பெட் ரெஸ்ட்டு பெஸ்ட் பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது உடனே ஒய்ஃப் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுப்பா செய்வாள் எல்லாம் பண்ணுவாள் உடனே அதுக்கப்புறம் நான் வந்து பெட் ரெஸ்ட் முடிச்சவொன்னே வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு வேலை வெட்டி இல்லாத அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செக்குரிட்டி வேலைக்கு போனேன் செக்குரிட்டி வேலைக்கு போய்கிட்டுருக்கும்போது கொஞ்ச நாள் செஞ்சேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டூர் போகணுன்னு சொல்லிட்டு டூர் கூட்டினு போனாங்க டூரு டூருக்கு போகணுன்னு கூப்பிட்டாங்க நிறைய ஊருக்கு கூட்டினு போனாங்க எந்தெந்த ஊருன்னு கூட்டினு போனாங்க நிறைய ஊருக்கு கூட்டினு போனாங்க அப்புறம் வந்து ஊருக்கு போ டூரெல்லாம் போய்விட்டு வந்துவிட்டோன்ன அதுக்கப்புறம் மறுபடியும் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன் வேலையில் ஜாய்ன் பண்ணவுன்னே என் பையன் கொஞ்சம் பையன் காலேஜுக்கு போக ஆரம்மித்தான் காலேஜு போக ஆரம்பித்தோன்ன காலேஜ் படிக்க வெத்தேன் காலேஜி படிக்க வெச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஊருக்கு போக வேண்டியதாகிருச்சு ஊருக்கு போய்விட்டு அங்கே ஒரு விசேஷம் நடந்தது அந்த விசேஷல்லாம் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு விசேஷம் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் கோயிலில் ஓலை பொங்கல்னு சொல்லிட்டு ஒரு ஓ வைச்சாங்க அந்த ஓலை பொங்கலை போய்விட்டு நல்லா பார்த்து ரசிச்சுவிட்டு வந்துட்டோம் சாமி கும்பிட்டு வேறு வந்தோம் அதுக்கப்புறம் ம வந்துட்டு கொஞ்சநாள் கழித்தவொன்ன மறுபடியும் டூரு போனாங்க டூருக்கு கூட்டினு போனாங்க கோவா கூட்டின்னு போனாங்க பெங்களூர் கூட்டின்னு போனாங்க அப்புறம் வந்து மாதா கோயிலுக்கு கூட்டின்னு போனாங்க கேரளா போய்விட்டு வந்தோம் அப்புறம் வந்து கேரளா கூட்டு போனோன்னே அப்புறம் போய்விட்டு வந்தவுன்னே டூரு முடித்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு ஊ வீட்டுக்கு வந்தோன்னே மறுபடியும் வேலைக்கு போக ஆரமிச்சுட்டேன் வேலைக்கு போய்கிட்டுனு இருந்தேன் வேலைக்கு போய்கிட்டுனு இருக்கும்போது வேலையில் இது ஆள் ஜாஸ்தியாகுதுன்னு நிறுத்திவிட்டாங்க மறுபடியும் நான் வேறு வேலைக்கு போக வேண்டியதாகிருச்சு நான் வேறு வேலைக்கு போயினிருந்தேன் வேறு வேலைக்கு போக வேண்டியதாகிருச்சு போய்விட்டு வேலையை செஞ் ஜாய்ன் பண்ணி அதை செஞ்சுகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையில் ஜாய்ன் பண்ணிட்டேன் பர்மனண்ட் வேலையில் ஜாய்ன் பண்ணி வேலை செஞ்சுகிட்டுருந்தேன் அங்கே வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் இருந்துச்சு அதில் எல்லாம் ஆடிப் பாடி விள்ளாடுவாங்க செய்வாங்க எல்லாம் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே போயின்னே இருந்தது அப்படியே போயின்னே இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே வந்து வேலை ஜா ஆளுங்கள் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை விட்டு நிறுத்திவிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து செக்குரிட்டி வேலைக்கு ஜாய்ன் பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்புறம் செக்குரிட்டி வேலைக்கு போனேன் மறுபடியும் செக்குரிட்டி வேலைக்கு போய் வேலை செஞ்சுகிட்டு இருந்தேன் அப்புறம் உடனே என்ன பண்ணிணாங்க மறுபடியும் ஊருக்கு போக வேண்டியதாகிருச்சு அப்புறம் ஊருக்கு போனேன் கல்யாணம் ஒன்று நடந்தது அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டேன் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு நாலு நாள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிணேன் என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் ஊருக்கு வல வரவேண்டியதாகிருச்சு ஊருக்கு வந்துவிட்டு வேலை இல்லாததனால் இந்த பீச்சு அப்புறம் வந்து மகாபலிபுரம் அப்புறம் அப்புறம் வந்து செங்கல்பட்டு எல்லாம் போய்விட்டு வர போய்விட்டு வந்தோம் போய்விட்டு வந்தவுன்னே சென்னையில் ஒரு கல்யாணம் ஒன்று நடந்தது கல்யாண் சென்னையில் கல்யாணம் ஒன்று நடந்தது அந்த கல்யாணத்துக்கு போய்விட்டு அது ஒரு ரெண்டு நாள் கல்யாணத்துக்கு போய்விட்டு ஜாலியாக இருந்துவிட்டு வந்தோம் இருந்துவிட்டு வந்த பிறகு அப்புறம் வேலைக்கு போக வேண்டியதாகிருச்சு வேலைக்கு போய்விட்டு வந்தேன் வேலைக்கு போய் வந்து மறுபடியும் அப்படியே போய்கிட்டே இருந்தேன் பையன் காலேஜெல்லாம் முடித்தான் பெரிய பையனாகிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணிணோம் கல்யாணம் பண்ணி கொஞ்சநாள் அப்படியே இருந்தான் அப்புறம் பேத்தி பிறந்துது பேத்தி பிறந்தவொன்ன அதுக்கப்புறம் பேத்தி பிறந்தவொன்ன ஒரு கொஞ்சம் ஜா ஜாலியாக இருந்தது பேத்திக்கூட விளையாடிக்கினு கிளையாடிக்கினு அப்படியே இருந்தோம் விளையாடிக்கினு இருக்கும்போது பேத்தி கொஞ்சம் அப்படியே தவழ ஆரமித்தது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் பேத்தி அப் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரமித்தது நடக்க ஆரமித்தவொன்ன இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது நானெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிணோம் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு இடம் வந்து பார்க்க போகணும் இடம் பார்க்க போகணும் வாங்க சொல்லி ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டாரு அவர்க்கூட போனோம் இடத்த பார்த்தோம் நல்ல இடமா இருந்தது விலைக்கி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார் சொன்னார் ஃப்ரெண்டு சரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இடம் அவருக்கு ஒரு இடம் வாங்கினோம் இடம் வாங்கி ஆளுக்கு ஒரு இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி பட்டா பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வாங்கிவிட்டோம் வாங்கிக்கிட்ட உடனே வாங்கிக்கிட்டவுன்னே அது வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிணோம் ரெண்டு பேருமே வீடு கட்டலான்னு ஐடியா பண்ணும்போதுதான் எனக்கு பைசா கொஞ்சம் டிமாண்ட் ஆகிருச்சு அப்புறம் கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டணும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீடை கட்டி ரெடி பண்ணி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வீடு கண்ணி ரெடி பண்ணி விட்டேன் பிறகு பைசா கொஞ்சம் கடன் ஆகிருச்சு அந்த கடத்துக்காக வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி காசு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறைவேற்றினோம் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நிம்மதியாக இருக்குது நிம்மதியாக இருக்குது அப்புறம் மறுபடியும் நிம்மதியாகிடுச்சு கொஞ்ச நாள் கழிஞ்சவொன்னே மறுபடியும் மறுபடியும் மேலே மாடி வீடு மாடி வீடு கட்டுறதுக்காக தான் ப்ளான் பண்ணிணோம் மாடி வீடு ப்ளான் பண்ணி கட்டுறதுக்காக ப்ளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பைசா சேர்த்து மாடி வீடு கட்ட ஆரமித்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் மூணு மாதம் ஆகிருச்சு வீடு கட்டுறதுக்கு கட்டி முடித்து அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணிணோம் கிரகப்பிரவேசம் ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிடுச்சு கிரகப்பிரவேசம் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணிணோம் அதை ரெடி பண்ணப் பிறகு ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டாரு சரி வாங்க நம்ம ஒரு இடத்துல வேலை இருக்குது பகலில் பார்க்கறத்து பார்த்துட்டு நைட்டுக்கு வேணால் நீ டூட்டிக்கு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு உடனே நைட்டுக்கு போனேன் டூட்டி எப்போ வேலையை முடிச்சுட்டு வந்து நைட்டு டூட்டிக்கு போய்விட்டு வந்துட்டேன் போய்விட்டு வந்துதேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வண்டி வாங்கலாம்னு ப்ளான் பண்ணிணோம் வண்டி வாங்கலாம்னு ப்ளான் பண்ணி ஒரு சூப்பர் எக்ஸல் ஒரு வண்டி வாங்கினேன் வண்டி வாங்கி க் வேலைக்கு போகிறத்துக்கு வர்றத்துக்குனு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன் வண்டி வாங்கிறத்துக்கு வண்டி வாங்கினேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் குமாருன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாரு என் வீட்டு வேலை செய்யணும் கொஞ்சம் வாங்க கூடமாட ஒத்தாசை பண்ணுங்கன்னு சொல்லி அவர்க்கூட போனோம் அவர்க்கூட முடித்தவொன்னே அப்புறம் தம்பி அவர் முடித்தவொன்ன தம்பி வேறு கூப்பிட்டாரு வாண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுக் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர்க்கூட ஒரு ஒரு மாதம் அப்படியே பெயிண்ட் பண்ணிணேன் கூடமாட செஞ்சேன் பண்ணிணேன் பைசா கொடுத்தாரு வாங்கின்னு வந்தேன் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கடன் கிடன் கட்டுறதுக்கு அப்புறம் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரர் அவரு கூப்பிட்டாரு இதுமாதிரி பொண்ணு பார்க்க போகணும் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்புறம் அவர்க் கிட்டே போக வேண்டியதாகிருச்சு அப்புறம் அவர்க் கிட்டே போய்விட்டு வேலை செஞ்சுவிட்டு கூடமாட ஒத்தாசி பண்ணி ஸ் பண்ணிவிட்டு செஞ்சேன் பொண்ணு பார்த்தோம் பார்த்து முடித்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு இதெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து பேசணும் சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருந்தாரு அப்புறம் போய்விட்டு உக்காந்து பேசி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன் வந்தவுன்னே அடுத்தது அவனுக்கு வந்து கல்யாணம் நடக்க ஆரம்பித்தது கல்யாணம் நடந்தது கல்யாணம் நடந்தவுன்னே உடனே என்னை வந்து கல்யாணமெல்லாம் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணிப் பாருடா அப்படின்னு சொல்லி என்னை சொன்னார் சொன்னார்